ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கணும் பேஷண்ட்டு எப்போது மருந்து குடித்தாங்க அந்த டைமிங் வந்து பார்க்கணும் என்ன மருந்து குடித்தாங்கனு அதை மொதல் கன்ஃபாம் தெரிஞ்சுக்குணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குணும் ஆரம்மிக்கணும் நம்ம பாய்சனோடய நேமை தெரிஞ்சுக்குணும் அதோடய காமினேஷன் என்னென்ன பண்ணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டொமக் வாஷ் கொடுத்தே ஆகணும் டாக்டரே இல்லைனாலும் நம்ப க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்போ க்ளீன் பண்ணிவிட்டுதான் ட்ரீட்மென்ட்டே ஆரம்பிக்கணும் ஸ்டொமக் வாஷ் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் குறஞ்ச பட்சம் ஸ்டொமக் வாஷ் கொடுத்துட்டு தான் பேஷண்ட்டுக்கு ஐவி லைன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் சரி பண்ணி டாக்டரு வந்தாருனா காமினேஷன்கேற்றஆன்டிபயோடிக் போடுவார் ஆன்டிபயோடிக் போட்டு சில பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட் ஸ்டடீசில் வச்சுருப்பாங்க பீபீ பல்சு பேஷண்ட் வந்து லூஸ் மோஷன் போகுதா வாமிட்டிங் இருக்கா ஸ்டொமக் பெயின் இருக்கா கொஞ்சம் நெர்வசாக இருக்குது ரெஷியா இருக்குது நடுக்கம் வருது அதுமாரிக்கான பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டேதா இருக்கணும் இது மாதிரி பார்த்துட்டே இருந்து அவங்க அவங்க உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவார் டாக்டர் வந்து பார்த்து சேஃப்ட்டியாக வச்சுக்க வேண்டியது தான் அவ்வளோதான்